எனது வீட்டிற்கு அருகில் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும் இடத்தை பார்த்தேன் நான் போய் அந்த அண்ணன்கிட்ட அண்ணா இது மாதிரி வேலைக்காக வெளியூர் போகணும் இங்கே நம்ப வீட்டிலிருந்து ரயில்வே ஸ்டேஷனை போய் அ அடையணும் நைட்டு பதினொன்ரை மணிக்கு தான் எனக்கு ரயில் வண்டி வருதுண்ணா அதனாலே கரெக்டாக நீங்கள் பதினொன்ரை மணிக்கு நான் ரயிலை பிடிக்கணுண்ணா நீங்கள் ஒரு பதினொரு மணிக்கு வந்தீங்கன்னால் பதினொன்றை பதினொன்னே முக்காலுக்கெல்லாம் ரயிலை நான் கரெக்டாக அங்கே வந்துடும் அதை நான் பிடிச்சுருவேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்போண்ணா வருவீங்க வந்து என்னை வந்து வீட்லிருந்து கூட்டிகிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் கொடுக்கணும் கரெக்டாக இந்த பதினொரு மணிக்கு இங்கே வந்துடுங்க அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுன்றதையும் சொல்லிடுங்கண்ணா அப்புடின்ற விஷயத்த ஆட்டோக்கார்கிட்ட தெளிவாக சொல்லிவிட்டு என்ன எந்த டைமுக்கு வந்து பதினொரு மணிக்கு வந்து என்ன பிக்கப் பண்ணணும் அப்படின்றத நான் தெளிவாக அவர்கிட்ட சொல்லிடுவேன்